இப்போ வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு லட்சியத்தோடு தான் வாழணும் அது ஒரு குறிக்கோள் அது வந்து கடைபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல ஒரு ஒரு ஏக்கரில் இடம் வாங்கி போட்டு ஒரு ரெண்டாயிரம் ஸ்குயர் ஃபுட்டில் ஒரு வீடு கட்டி அதிலியே லிஃப்ட் வைக்கணும்னு ஒரு ஆசை அதில் ஒரு ஸ்விம்மிங் ஃபூல்லு சுற்றிலும் மரம் செடிகள் ஒரு ரெண்டு நாய்க்குட்டி கொல்லைப்பக்கம் கடைசில ஒரு மாடு கன்று அந்த மாதிரி கோழிகள் பறவைகள் அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக தான் நான் இப்போ ரொம்ப வேலை பார்த்து ரொம்ப மிச்சம் பண்ணி அதுக்கான ஆசைகளை எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னால் எங்கள் ஊரில் ஒருத்தர் அதுமாதிரி தான் இருந்து இப்போ நல்ல நிலமைல இருக்கார் அதை பார்த்து தான் எனக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி அவரு எப்படி எப்படிலாம் இருக்கார் எப்படிலாம் இது பண்றாருங்கிறத அவரை பார்த்து நான் ஒரு லட்சியமாக குறிக்கோளாக இருப்பேன் அவரை பார்த்துட்டு இந்தமாதிரி தான் இருக்கணும் நம்ம ஒரு கடை பிடிக்கணும் கொள்கையை அந்தமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டணுன்னால் ஒரு ஏக்கர் நெலம் இருந்தால் தான் நம்ம நல்ல சமதரை பண்ணிட்டு அதை மட்டம் பண்ணி அதை கொஞ்சம் மண் வேணுன்னால் மண் போட்டுட்டு நல்ல மண்ணாக போட்டு வீடு கட்டி நல்லா பவுன்டேஷன்லாம் நல்லா இதாக இப்போ நம்ம இருக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைகள்லாம் இருக்கணும்ங்குறதினால நல்ல ஒரு குவாலிட்டியான வீடாக தான் கட்டணும் நம்ம கான்ட்ராக்ட் பேசி விடாமல் நின்று வேலை வாங்கணும் அவங்களலாம் ஏன்னால் நம்ம ரசித்து கட்டுற வீடை பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்து பார்த்து தான் கட்டணும் எனக்கு அவரை பாத்தோடனே அந்த மாதிரி கட்டணுமேன்ட்டு அவரை பாத்தோடன தான் எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு இந்த மாதிரி எப்பிட்றா அப்புடில்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்து ஒரு ஒரு கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது அதனால் நல்ல உழைப்பு நல்ல ஒரு இதாக இருக்கும் அவங்கள்ட்ட இதெல்லாம் பார்த்து தான் நான் வீடு கட்டணும்ன்னு ஒரு ஆசை எனக்கு கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கான வீடு வந்து கண்டிப்பாக லிஃப்ட் வைக்கணும் ஸ்விம்மிங் பூல் வச்சு அழகான குடும்பம் ஒரு வந்தோம்னால் சந்தோசமாக இருக்கணும் ஒரு வீட்டுக்கு வந்தோம்ன்னால் ஒரு மன நிம்மதியோடு இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ஒரு பூஜை ரூமு ஒரு ஹால் ஒரு பெரிய டிவி இப்போது சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னால் ஒரு மாடியில் பெரிய ஒரு ஹால் ஒரு ரூம் மாதிரி கட்டி அதில் தங்க வச்சு எல்லாருக்கும் நல்லா சாப்பிடணும் சாப்பாடுக்கு மட்டும் நம்ம பஞ்சம் இல்லாமல் எல்லாரும் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடுற மாதிரி நம்ம அதுக்கான இதெல்லாம் பண்ணிக்கணும் அதுதாங்க நான் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக இருக்கேன் கண்டிப்பாக நான் வீடு கட்டியே ஆகணும்